பயணம் செய்றதில் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கும் அதுவும் வரலாற்றில் இடம் பெற்ற நிறைய கோவில்கள் இருக்குது அங்கே சிற்ப சிலைகள் நிறைய அந்த சாமி சிலைங்க இது மாதிரிலாம் பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பமாக இருக்கும் இது மாரி கடலில் வந்து இந்த கோவா அந்த பக்கமெல்லாம் போயிட்டு நல்லா கடலில் நம்ம நிறைய நாள் நிறைய நேரம் பொழுதுபோக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படில்லாம் அப்புறம் இந்த மலைகள் எவரெஸ்ட்டு தொட்டபெட்டா இதுமாதிரில்லாம் இந்த மலையை பார்க்கும் போது கீழே அதாவது நியூஸ்லையோ இல்லை டிவிலையோ பார்க்கும் போதெலாம் இங்கே எல்லாம் நம்ப எப்போது போவோம் எப்படி எப்போ பார்ப்போம் இப்படிதான் தான் நிறைய எண்ணம் இருக்கும் இப்போ பயணம்னா அதாவது போயிக்கின்னே இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் குளிர் பிரதேசம் இந்த ஊட்டி கொடைக்கானல் இப்படில்லாம் மலைகள் மலையில் ப பஸ்ஸெல்லாம் போறதை பார்த்தாலே நம்பளும் இதே மாதிரி போய்கின்னே இருக்கணும் நீண்ட நேரம் அப்படின்ற ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் வேளாங்கண்ணி இங்கே கோயிலுங்க இதுமாதிரி இடம் அதெல்லாம் தான் பார்த்துட்டுக்குறோம் இருந்தாலும் மலை மேல் இருக்கணும் மலையில் இருக்கிற இடங்கள் நிறையா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்